சாரு தினேஷோட அப்பா தானே பேசுகிறது இ ஜி எஸ் இ ஜி எஸ் பிள்ளை ஸ்கூல்லேருந்து தினேஷுடைய கிளாஸ் டீச்சர் பேசுகிறேன் சார் உங்கள் பையனுக்கு மார்க்ஷீட்டு கொடுத்துருக்கனே பார்த்தீங்களா சார் ஆ சொல்லுங்கள் ஆ இங்கிலீஷில் பார்த்தீங்களா இங்கிலீஷில் ஃபெயில் ஆகியிருக்கானே அதான் சார் இங்கிலீஷில் ஃபெயில் ஆகியிருக்கான் நான் எவ்வளோ சொல்லி கொடுத்து கொடுத்து பார்த்துட்டேன் அவனுக்கு இங்கிலீஷில் சரியாகவே படிக்க மாட்டேங்கிறான் இவன் மற்ற பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து நல்லா படிக்குதுங்க எல்லா சொன்னதை கரெக்டாக ஆன்சர் பண்ணுதுங்க ஆனால் உங்கள் பையன் தினேஷ் மட்டும் பார்த்தீங்கன்னா அவன் வந்து இங்கிலீஷில் ரொம்ப வீக்காகவே இருக்கறான் அவன் நிறையா அவனுக்கு ஹோம் ஒர்க்குலாம் நிறைய கொடுத்துருப்பனே சார் நான் ஹோம் ஒர்க்குலாம் நீங்கள் அவனுக்கு சொல்லி கொடுக்கறீங்களா படிச்சுட்டானாக்கா இந்நேரம் அவன் பாஸ் ஆகியிருப்பானே இப்போ கிளாஸில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒருத்தன் உங்கள் பையன் மட்டும்தான் சார் அங்கே இங்கிலீஷில் ஃபெயில் ஆகியிருக்கான் சரி சரி பக்கத்தில் ஏதாவுது டியூஷன் அவனை அனுப்பி விட்றீங்களா அவனை அது அவன் இங்கிலீஷில் தான் அவன் கொஞ்சம் வீக்காக இருக்கிறான் என்ன அவன் வந்து இங்கிலீஷுக்கு வேணா அவன் வந்து டியூஷனுக்கு அனுப்பி விடுங்க பக்கத்தில் அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள் நம்மளும் நம்ம கூட டியூஷன் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் ஸ்கூலில் ஆமாம் நிறைய பிள்ளைங்க ஸ்கூலில் அப்படியே டியூஷன் வருது நம்மக்கிட்டேயே அனுப்பி விடுங்க நம்ம இங்கிலீஷில் டியூஷன் எடுத்து எடுத்துப்போம் கொஞ்சம் பையன் நல்லா படி படிக்கணும்ல சரிங்களா அப்படிங்களா இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் யாரும் இப்போ கொழந்தை மேலே கை வைக்ககூடாது நாங்கள் அன்பாக தான் அன்பாக தான் சொல்லி பாக்கிறோம் ஆனால் அவன் கொஞ்சம் என்ன சொல்கிறது அவன் மற்ற பிள்ளைங்க மாதிரி அவன் அமைதியாக இல்லாமல் அவன் கொஞ்சம் ரொம்ப அடாவடி சேட்டை பண்ணிட்டுருக்கான் பையன் சரி ஓகே ஓகே நான் பாத்துக்கிறேன் படிக்க வைக்கிறேன் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டியூஷன் அனுப்பி விடுங்க அவன் நல்லா நல்லா படிப்பான் பையன் சரிங்களா ஹோம் ஒர்க்கு கொடுத்தாங்கன்னா கரெக்டாக பிராப்பரா ஹோம் ஒர்க்கை வந்து எழுதி சொல்லிக் கொடுங்க அவனுக்கு நல்லா டைரியில் பார்த்தீங்கன்னா வந்துவிட்டு டைரி பார்த்தீங்கன்னா டைரியில் சைன் பண்ணிக் கொடுங்க சார் டைரியை அவன் அவன் ஸ்கூல் போய் வந்தானாக்கா பையன்கிட்ட வந்து மொதலில் டைரி வாங்கி பாருங்கள் என்னன்ன ஹோம் ஓர்க்லாம் கொடுக்கறாங்க பார்த்துட்டு அவனை சொல்லிக் கொடுத்து அனுப்பினா தானே பையன் நல்லா படிப்பான் நாளைக்கு எல்லாம் நாளைக்கு கிளாஸில் வந்து எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிக்கும்போது உங்கள் பையன் மட்டும் வந்து கொஞ்சம் சரியாக படிக்கிலைனாக்கா உங்களுக்கு தானே வந்து ஃப்யூச்சரில் கொஞ்சம் பையன் நல்லபடியாக நல்ல பிள்ளையா இல்லைனாக்கா உங்களுக்கு தானே பிராப்ளமா இருக்கும் அதனால் டீச்சராக வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கறோம் முடிஞ்சவளவுக்கு உங்கள் இது பையனை வந்து அட்லீஸ்ட் அப்போ டியூஷனாவது அனுப்பி விடுங்க சரிங்களா சரிங்க சார் ஓகேவா அந்த அட்டனன்ஸுல வந்து இதில் ரேங்க் ரேங்க் கார்டில் கொஞ்சம் கையெழுத்து போட்டு அனுப்பி விடுங்க சரிங்களா ஓகே சார் ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ ஆ சரி சார் பாத்துக்கிறோம் பிரச்சனை இல்லை நீங்கள் டியூஷன் அனுப்பி விடுங்க பரவாயில்ல டெய்லியும் அனுப்பி விடுங்க சரிங்களா ஓகே சார்